ஆ வரேன்ப்பா இது என்னென்ன டிஷ்ப்பா இருக்கு ஆ இது வந்து ஒரு பிளேட் தந்தூரி சிக்கனும் அப்புறம் வந்து ஸ்பைசி சிக்கன் பிரியாணியும் ஒரு பிளேட் தாங்கப்பா அப்புறம் அப்புறம் இது ஐஸ்கிரீமில் என்னென்ன வெரைட்டிப்பா இருக்கு ஆ சரி நீங்கள் இப்போ முதல்ல நான் கேட்டதை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன்ப்பா ஆ ஓகேப்பா ஆ சரிங்கப்பா நீங்கள் போங்கப்பா நான் எதாவது வேணும்ன்னா உங்கள கூப்பிடுறேன்ப்பா ஆ ஓகே சார் அதில் அப்புறம் இது எனக்கு இந்த ஃபாலூடா ஒன்று ஒரு ரெண்டு ஒன்று வேணும்ப்பா இல்லை இல்லை வேணாம்ப்பா போதும்ப்பா ஆ ஓகே சார் ஆ கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பரவாயில்ல ஓகே ஆ ஓகேப்பா பில் எவ்வளோப்பா ஆச்சு ஆ த்ரீ ஹண்ட்ரடாப்பா ஜிபே இருக்காப்பா ஆ சரிங்கப்பா இது பீடாஎல்லாம் இருக்காப்பா இல்லை இல்லை வேணாம்ப்பா நான் அங்கே நான் சாப்பிட்டுக்குறன்ப்பா ஆ தேங்க் யூ ஓகேப்பா ஓகேப்பா ஜிபேயில் பணம் ஏற்றிவுட்டுடன்ப்பா